நான் என் தொழிலில் எதிர்காலத்தில் மிக பெரும் கல்விநிறுவனங்களால் திகழ்வதற்கு பாடுபட்டு நிறைய மாணவர்களை சேர்க்கைக்காக பாடுபட்டுட்டு கொண்டுருக்கின்றேன் அதுமட்டுமல்லாமல் என்னுடைய பணியாளர்களையும் நான் அமன் வேலைக்கு அமர்த்தி அதன் மூலமாக நிறைய அட்மிஷன்களை எடுத்து மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு கல்வியறிவையும் கொடுத்து எதிர்காலத்தில் இந்த மாணவர்களெல்லாம் நிறைய ஹோட்டலில் கம்பெனியில் நிறைய ரெஸ்ட்டாரெண்ட்டுங்களை இதை மாதிரி இடங்கள்லாம் வேலை செய்யும் போது உ உலகளாவியளவில் நம்முடைய மாணவர்களெல்லாம் வேலை செஞ்சால் எனக்கு பெருமையாக தெரியும் அதுமட்டுமில்லாமல் இந்த மாணவர்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் சந்தோஷப்படுவாங்க அவங்க எல்லாரும் மனமகிழ்ச்சி படுவாங்க அவங்க எல்லாரும் பொருளாதாரத்துலேயும் முன்னுக்கு வருவாங்க இந்த தொழில் மூலமாக பல்வேறு எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு மன வலிமையோடு நாம தொழிலில் சிறப்பாக செய்யணும் அப்படி செஞ்சோம்ன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கையும் நிறைய தொழிலுக்கு அட்மிஷன் வரும் அவர்களுக்கு நல்லா முறையாக பயிற்சிக் கொடுத்து அவர்களுக்கு பிடித்தமான பயிற்சிக் கொடுத்து நேரங்களை ஒதுக்கி அவங்களுக்கு ஜாப் ஆபர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது நம்மளுடைய பொருளாதாரமும் நல்லா வளர்ச்சி நோக்கும் அதனோட அதன் மூலமாக நம்மளுடைய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுடைய வாழ்வாதாரமும் இதில் முன்னுக்கு வரும் இந்த தொழில் ஏன் செய்கிறோன்னா நாம் தொழில் செய்யும் போது பல்வேறு மக்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருப்பதாக இந்த தொழிலில் நம்ம எடுத்து செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்வதாகத்தான் இருக்க வேண்டும் மக்களுக்கு நம்ம சர்வீஸ்ஸு அதாவது சர்வீஸ் அதாவது சேவைகளில் செயல்படம் போது ஒவ்வொரு மக்களும் நம்மளுக்கு தொழிலுக்காக நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதாவது பரிந்துரை பண்ணி பரிந்துரை ஒவ்வொருத்தரும் செய்யும் போதும் நம்மளுடைய நிறுவனத்துக்கு ரெஃபரல் அதாவது பரிந்துரை செய்யும் போது இன்னும் கூடுதலாக அட்மிஷன் நிறையா மாணவர்கள் சேர்வாங்க நிறைய மாணவர்கள் சேரும் போது நிறைய மாணவர்கள் வந்து கல்வி ஃபீஸ் கட்டணங்களை கட்டுவாங்க அதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் பொருளாதாரத்தில் உயர்வதற்கும் மாணவர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது வசதிகளை தேடி கொடுத்து அவர்களுக்கு அமைத்து கொடுத்து ஒவ்வொன்றாக செய்யச் சொல்லி அதன் மூலமாக அவர்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணி திறமைய காமித்து எந்த துறையில் அவனுங்களுக்கு திறமையாக இருக்கோ அந்த துறையை எடுத்து அதை நல்லா அவங்களுக்கு ஞாபகமாக சொல்லிக் கொடுத்து அதை செய்ய சொல்லும் போது எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் எல்லா கம்பெனி இப்போ ஏசி மேக்கானிக் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு அது மாணவர்கள் இருக்கிறாங்க நர்சிங் மாணவர்கள் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஓரியண்ட்டடாக வேலை பார்க்கக்கூடிய பயிற்சி இதுமாதிரி தொழில் எடுத்து நம்ம பண்ணி நிறைய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி கொடுத்தோம்ன்னா நம்மளுடைய வேலையெல்லாம் மக்களுக்கு போய் சேவையா பணிபுரிகிறதுக்கு நம்மளுடைய பணிபுரியும் ஆட்கள் நல்ல வேலை செய்வாங்க அதுமட்டுல்ல தொழில்லியே நம்முடைய எதிர்காலத்தில் இன் ஃபியூச்சர் ஃபுல்லா எப்படி இருக்குங்கிறத பார்த்து விளம்பரப்படுத்தணும் இது தான் மெயின் எப்படின்னா நம்ம தொழில் என்ன பண்ணறோங்குறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியணும் இங்கே வாழ்கிற மக்களுக்கும் தெரியும் அப்போத்தான் அவங்க அதை தெரிஞ்சிக்கிட்டு நம்மள்கிட வந்து தொழிலை கத்துட்டு போய் அதுக்கான கட்டணத்தை கட்டி அவங்க எதிர்காலத்தை நிர்ணியச்சிக்குவாங்க ஆனால் ஒன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தூய்மையாக நேர்மையாக சரியா செய்யணும் அப்பத்தான் நமக்கு முழுமையாக ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி ரிசல்ட் கிடைக்கம் போது நம்ம இன்னும் ஒரு டூ இயர்ஸ் கழித்து பார்க்கம் போது நம்மளுடைய பொருளாதாரம் பல கோடிகளுக்கு அதிபதியாக அதாவது பல கோடி வருமானம் ஈற்றக்கூடிய பொருள் நிறுவனமாக மாறும் அப்போ அதில் செய்கிற பணியாளர்கள் நிறைய இருப்பாங்க ஒரு தொழில் செய்யணுன்னா பணியாளர்கள் இல்லாமல் எந்த தொழிலும் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்போ அந்த பணியாளர்களில் வச்சி அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஈடுபாடோட செஞ்சி அந்த குடும்பத்துக்கு வேண்டியான எல்லா வேலையும் நம்ம செஞ்சி அவங்க ஒவ்வொருத்தரும் சுயம் நலம் இல்லாமல் பொது நலத்தோடும் மக்களுக்கான சேவை செய்வதன் நோக்கத்தோடு இத பணியாற்றின்னா அந்த தொழில் சிறப்பாக பண்ண முடியும் தொழிலேயே சிறப்பாக பண்ணுறத்துக்கு தான் நம்ம தொழிலே எடுக்கிறோம் தொழிலில் நிறைய நெளிவு சுளிவு இருக்கும் ஒவ்வொரு தொழிலேயும் ஒரு சில மேடு பள்ளம் இருக்கும் ஒரு ஒரு தொழில் சீராக போயிட்டிருக்கும் இப்போ என்ன பொறுத்த வரையும் தொழில் நான் எடுத்து பண்ணுன்னா தொழிலில் லாபமும் இருக்கும் நஷ்டம் வரும் பட் அதை வந்து அட்ஜெஸ்ட் பண்ணி சரியாக கையாண்டு லாபகரமாக கொடுக்குறதும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய வேலை ரைட்டா ஒருத்தன் வந்து ஒரு தொழில் பண்ணி எப்படி முன்னுக்கு வரான்னா இப்போ நான் அப்படின்னு வச்சிக்கோங்களேன் நான் எப்படி தொழில் பண்ணி முன்னுக்கு வரன்னா நிறைய பேருக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துர்னும் அவங்களுக்கான வேலை ஜாப் ஆபர்ச்சுனிட்டி வாங்கி கொடுக்கணும் அதை போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பேசி ஹோட்டலில் பேசி என்ன விஷியம் ஏது என்ன மாதிரி அந்த தொழிலுக்கான ஜாப் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்து ஸ்டூடெண்ட்டை போய் வேலைக்கு அம்சோன்னா யூ ஆர் த சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம நடத்தலாம் இது தான் தொழிலினுடைய எதிர்காலத்தில் நம்ம டெக்னாலட்ஜி வரப்போது இப்போ ஏ ஏஐ அப்டிங்கிறாங்க ஆர்டிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ஸ் சொல்கிறாங்க ஸ் இயற்கையில்லாமல் செயற்கை நுண்ணறிவுகள் நிறைய வரப்போகுவு சொல்கிறாங்க அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தொழிலில் டெவெலப் பண்ணணும் அதுமட்டுல்ல இன்றைக்கி நம்ம தொழிலில் விளம்பரப்படுத்துறத்துக்கு ட்விட்டர் மூலமாகவோ வாட்ஸ்ஆப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இன்ஸ்டாங்க்ராம் மூலமாகவோ கூகிள் மூலமாகவோ வெப்சைட் மூலமாகவோ டெஸ்ட் பண்ணி அல்லது மாணவர்களுடைய ஒவ்வொருத்தரும் பேசி பேசி அவங்களுடைய நல்ல விஷயங்கள சொல்லும் போது அது டெஸ்ட்டு மொழியாயிடும் அப்போ அதை டெஸ்ட்டு மொழிப்பார்க்கம் போது நிறைய மாணவர்களுடைய உற்சாகம் ஏற்படுத்தும் அதன் மூலமா நிறைய அட்மிஷன் ஆகும் அப்போ தொழில் நல்லா வளர்ச்சியடையும் ஜாப்ங்கிறது வேலைங்கிறது இங்கே கொட்டிக்கெடக்குது இந்த வேலையை நம்ம சரியா செஞ்சோம்னா இந்த தொழிலில் நாம் சரியாக செஞ்சோம்னா நமக்கான ஊதியம் நம்மள்ட வந்துடும் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது எனவே தான் நான் படிச்சி முடிச்சிட்டு தொழிலில் மட்டும் தான் எடுத்து பண்ணணும் ஒரு முடிவில் இருந்து பல்வேறு வகையான தொழிலை பண்ணி இன்னைக்கி நம்ம எஜிகேஷன் பண்ணிட்டுருக்கோம் இந்த எஜிகேஷன் மூலமாக வருங்காலத்தில் ஸ் வருங்கால இளைஞர்களுக்கும் வருங்கால மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்போ அவங்க தொழில் அதிபராக்கூட ஆகலாம் ஏன்னா ஒருத்தரு வந்து தொழில் நல்லா கத்துகிட்டானா அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் வைக்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் மீனிங் ஒரு எலெக்ட்ரானிக் ஷாப் வைக்கலாம் ஸ்பார் ஸ்பார்ட்ஸ் கடை வைக்கலாம் அப்புறம் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணி நாலு ஸ்டாஃப் வச்சி வேலை வாங்கலாம் அதன் மூலமாக வாரண்ட்டி கார்டு ஒவ்வொரு கம்பெனிலியும் அக்ரிமெண்ட் போட்டோம்னா நிறைய வருமானம் வரும் நிறையா வருமானம் வரும் போது தான் ஒரு தொழிலதிபராக ஆகமுடியும் ஒரு தொழிலதிபர் ஆகிட்டா நமக்கு தேவையான எல்லாமே இயற்கையா நமக்கு அமைச்சிக்குடுத்துரும் இது தான் உண்மை எனவே தான் நான் இந்த தொழிலில் சூப்பராக எடுத்து பண்ணுறத்துக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த தொழிலில் நான் என்றைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் வரி கட்டணும் சேல்டேக்ஸ்ன்னா சேல்டேக்ஸ் கட்டணும் ரைட்டா ஜிஎஸ்டின்னா ஜிஎஸ்டி வரிகட்டணும் கவர்மெண்ட்டுக்கு ரிக்கஃகனிசேஷன்ல என்னென்ன பதிவு பண்ணணுமோ அதுலல்லாம் பதிவு பண்ணி நம்ம வச்சித்தான் ஒரு தொழிலில் சிறப்பாக பண்ணணும் ஏன்னா எதிர்காலம் ஃபுல்லா நம்ம கையில் இல்லை அது மக்கள் கையில் இருக்குது அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம சர்வீஸை கொடுத்தோம்னா அவங்க நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க இது தான் உண்மையும் கூட எனவே தான் தொழிலில் எதிர்காலத்தில் டிஜிட்டல் மையமாக்கப் போகுங்குற ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல அலாட் பண்ணிப்போம் எனவே தான் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தொழில் எப்படிலாம் பண்ணணும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் எவ்வளவு லாபம் வருங்கிறதுலாம் ஒவ்வொரு மனிதனுக்கு தெரியும் ஆனால் ஒரு தொழிலில் ஜெயிக்கிணுங்குறது பெரிய பெரிய கஷ்டம் ஏன்னா வெற்றியாளர்கள் வந்து ஒரு நூறுவா நூறுபேருன்னு வச்சிக்கிங்களேன் அதில் வந்து ஒரு எழுபது பேரு அறுபது பேரு தொழில் பண்ணுவாங்க ஆனால் அந்த தொழிலில் யாரு ஜெயிக்கிறாங்கன்னா பத்து பெர்ஸெண்ட் பீப்பிள் தான் ஜெயிக்கிறாங்க நான் அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் அதனால் தான் நீங்கள் எல்லாருமே தொழிலில் கற்றுக்குங்க தொழில் அதிபராக ஆகுங்க தொழிலதிபருக்கு என்னென்ன தகுதில் நமக்கு வேணுன்னா உழைப்பு நம்பிக்கை நேர்மை இது மட்டும் இருந்துச்சின்னா நம்ம தொழிலில் சூப்பராக நடத்தி வெற்றிகரமாக வந்து இன்னும் பத்தாண்டுகள்லேயோ இல்லை ஐந்தாண்டுகள்லேயோ ஒரு பெரிய எஜிகேஷன் நிறுவனமாக மாற்ற முடியும் எனவே தான் இந்த அருமையான கருத்த உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் நன்றி